ஆ ஆ குட் மார்னிங் சார் நான் மலர் டீச்சர் வந்திருக்கேன் நீங்கள் என்னை கூப்பிட்டுருந்தீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன சார்

ஆ வைக்கலாம் சார் அது மூலயமா வந்து எல்லோரும் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க அதனால் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் சார் ஒரு ஒன் ஹார் ஆ ஆமாம் சார் ஆ கண்டிப்பாக வேணும் ஆ ஏனால் நான் மட்டுமே வந்து ஆ ஒரு த்ரீ சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்காக எனக்கு ஒரு ஸ்டாஃப் வேணும் அவங்க ஒரு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கலாம் சார் ஸ்டடீஸ் சரி சார் ஓகே சார் ஆ தேங்க்யூ சார்